சொல்லும்மா வாங்கம்மா ம் சாப்பிட்டாச்சுமா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன இந்த பக்கம் வந்திருக்குறீங்க

இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்னும் இல்லைமா சொல்லுமா ம் ம் ம் ஹும் சரிம்மா இப்போ ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்களா சரிம்மா பார்க்கலாம்மா ஒரு ஐடியா இருக்குது தான் மேலே ஒரு ரூம் போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது தான் இன்னும் ஒரு ஒரு மாதம் போகட்டும் கொஞ்சம் அமௌண்ட் இப்போ கையில் குறையாக இருக்குது அது கொஞ்சம் அமௌண்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் லோன் கேட்டிருக்கோம் அதெல்லாம் வரட்டும் வந்ததுக்கப்புறமா ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு ரூம் ஒன்று போடுறோம் கொஞ்சம் ஆனால் வாடகை எக்ஸ்ட்ரா ஆகும் ப்ளஸ் தண்ணி பில்லு அதுக்கப்பறம் ம் ம் ம் சரி சரிங்கம்மா ம் ம் ம் சரி பார்த்து ம் ம் சரி அதை நாங்களும் பேசி இல்லை கரெக்ட்டு தான்மா பேசிட்டுருக்கோம் இப்போ சடன்னா எதுவும் வந்து பண்ண முடியாது ஏதோ ஒரு இன்னும் ஒரு ஒரு ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் மன்த் இது வேணுனா நம்ம கன்ஸ்டக்ஷன் வேலை ஸ் ஆரம்பிச்சோம்னா ஒரு பதினைஞ்சு இருபது நாளில் முடித்து தர்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் நான் ஒரு பதினைஞ்சு இருபது நாளில் ஆரம்பிச்சு ஒரு பதினைஞ்சு இருபது நாளில் முடிச்சிடுற மாதிரி பார்த்துக்குலாம் அதுவரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஷாட் மா அந்த இல்லைங்க அமௌண்ட்டை பற்றியும் பேசிடுங்க அதாவது எக்ஸ்ட்ரா இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஈபி பில்லு முதற்கொண்டு அது ஈபி பில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ம ப்ளஸ் அடுத்தது வந்து இந்த தண்ணி பில்லு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாடகை இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு ஓகேன்னா அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணலாம் சரிம்மா சரிம்மா பேசிவிட்டு சொல்கிறேன்மா பேசிவிட்டு சொல்கிறேன்மா ஆ சரிம்மா